என்னோடய கதாபாத்திரங்கள் வந்து எப்பயுமே வந்து குறஞ்சபட்சோம் நான் இங்கே இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பாக தான் எனக்கு சமூகத்தில் இருக்கிறத அப்படியே நான் எழுத முடியாது ஸ் ஏ அதாவது சமூகத்தை பற்றி நான் அப்படியே எழுதிட்டேன் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு கட்டுரை வடிவில் போயிடும் ஆனால் நாம் அதிகமாக எழுதுகிறது வந்து கவிதைகளும் சிறு கதைகளும் நாவலும் தான் எழுதுகிறேன் இந்த மூணுலையும் வந்து கொஞ்சம் நம்மளுடைய க கற்பனைத்திறனை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம் ஆனால் அது சமூகத்தின் பிரதிபலிப்பாக தான் இருக்கும் எந்த ஒரு கவிதையுமே வந்து நா நானாக இப்போ யோசிச்சு எழுதுகிறேன் நானாக எனக்காக அப்படியெல்லாம் வராது சமூகத்தின் பிரதிபலிப்பே ஒரு ஒரு எழுத்தாகுது அது மாதிரி தான் நான் வந்து எழுதுகிறேன் அந்த கதாபாத்திரங்களை சுவாரசியமாக்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு அதீத தன்மை கொடுப்பேன் இல்லை வந்து ஒருக்கு ஒரு நாலு கேரக்ட்டரை வச்சு நாலு கதாபாத்திரங்களை வச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் தர்றது இல்லை சிலநேரங்கள்ல வந்து அந்த கதாபாத்திரத்துக்கான மனிதனால் சாதாம்மா சாமானியனால் முடியாத ஒரு விஷயத்த வந்து அவனுக்கு அதீதமாக கொடுக்கறது ஹீரோயிஸம்னு கூட அது சொல்லலாம் சில நேரங்கள்ல அதே நேரத்தில் வந்து சில கதாபாத்திரங்களை வந்து ரொம்ப ரொம்ப நே அதாவது சமூகத்தின் சர் ரியாலிஸம்னு சொல்லுவாங்கள் அந்த சமூகத்தினுடைய முழு பிரதிபலிப்பாகவே அந்த கேரக்ட் அந்த கதாபாத்திரத்தை நம்ம வந்து உருவாக்குகிறோம் அப்போ அதை உருவாக்குறப்போ அது சுவாரசிய தன்மை அடையிதுன்னு நான் நினைக்கிறேன்